தமிழ்நாட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கள் ஸோ அவங்களுக்கு நிறைய ஆசைகளும் இருக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் பண்ணுன்ட்டு ஸ்கூல் டைமில் இருந்து பசங்களுக்கு இருக்கும் பட் சில சூழ்நிலைகள்னால் அவங்க இன்ஜினீயரோ டாக்டரோ சம்திங் அந்தமாதிரி தான் ஆகணும்ட்டு பார்ப்பாங்க பட் அதுவும் அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும்றதுக்கான ஆசையும் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறையவே கவர்ன்மெண்ட் எடுக்கிறாங்க நெறைய காலேஜஸ் ஆள் ஓவர் தமிழ்நாடு இந்தியா நிறையவே இருக்குது ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் கிராஃப்ட் காலேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாந்தனு சித்ரா வித்யாலயம் அந்த மாதிரி நிறையாவே இருக்குது ஸோ அங்கே போயிட்டு அவங்க கற்றுக்கலாம் அதில் டிகிரியும் இருக்குது பிஏக்கான டிகிரி இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ஸோ அந்த டிகிரி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்க அவங்க எப்டி ஒரு அவுட்புட்டை ஒரு பொருளில் ப்ரொடுயூஸ் பண்ணுறாங்கின்ற பொறுத்து தான் அதுக்கான வேல்யுவும் இருக்கும் அந்த வேல்யு அவங்களுக்கான இது நிறைய இருந்ததுனால் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்ததுனால் அவங்களோட அவுட்புட்டும் கண்டிப்பாக மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை ஸோ அந்த அவுட்புட்டும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்